எனக்கு கேழ்வரகு களினால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து மொளக்கீரையை பறிச்சு அதை சுத்தம் பண்ணி அதை நாங்கள் அலசி அதையே கொழம்பு கடைஞ்சி அதை தொட்டு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா மருமகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது போக கம்பு கம்பு சாப்பாடு பிடிக்கும் கம்பு போக இந்த சிறுதானிய சாமை சாமையில் நாங்கள் அதை ஆட்டி அது இட்லியாக ஊற்றி சாப்பிடுவோம் சோளத்தையுமே அதேமாதிரி இட்லி பதத்தில் அரிசி சோளம் உளுந்து எல்லாம் போட்டு ஆட்டி சோள சாப்பாடு இட்லி தோசையை விட இட்லி தான் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அதுக்கு கலர் தே கடல பருப்பு சட்னி தேங்காய் சட்னி இல்லாட்டி கத்திரிக்காய் உருளக்கிழங்கு அவிச்சு அதையே கடஞ்சு அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதிக அதைவிட அதிகமாக பிடிக்கிறது ரா ராகி கே கேழ்வரகு களி இன்னும் கீரை குழம்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுபோல சிக்கன் மட்டன் எல்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது இது இதுதான் முக்கியமாக நாங்கள் எடுக்கிற சாப்பாடு